நான் வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் ஒரு பாப்பா இருப்பாள் அவளுக்கு வந்து ரெண்டு வயசு ஆகுது அவளோட பர்த்டே அன்றைக்கி வந்து எங்கள் அம்மா வந்து ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க அதை போட்டதும் அவள் அவ்வளோ அழகாக இருந்தாள் எனக்கு அவளுக்கு வந்து ஒரு எந்த ஒரு பரிசுமே தரலையே அவள் பர்த்டே அன்றைக்கி அப்படின்னு எனக்கு ஒரு கவலையாக இருந்தது அவள் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தம்போது அவ்வளோ ஒரு அழகா இருந்தாள் நான் என்ன பண்ணிணேன் அவளை நான் ஃபோனில் ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் டக்குன்னு அவளை அப்படியே எங்கள் அம்மாவை விட்டு பிடிச்சிக்க சொல்லிட்டு அவளை அப்படியே ஒரு பத்து நிமிடம் பிடிச்சிட்டு நின்னாங்களா அவளை பார்த்து அப்படியே ஒரு பேப்பரில் அப்படியே ட்ராயிங் பண்ணிணேன் அதே ட்ரெஸ்ஸுல அவள் ஃபேஸ்ஸு எல்லாமே அப்படியே அழகா நான் அவளை பார்த்து வரைஞ்சி கலர் கொடுத்து அந்த ட்ரெஸ்ஸு என்ன கலரில் இருக்கோ அந்த ட்ரெஸ்ஸு வந்து ஒரு ரெட் கலரும் ஒரு க்ரீன் கலரும் கலந்த மாதிரி ஒரு சிவப்பு கலரும் ஒரு பச்சை கலரும் கலந்த மாதிரி இருந்துதால் அதே கலரில் நான் வந்து வரைஞ்சி ஸ்கெட்ச் பண்ணி அதை அவளுக்கு ஒரு கவிதை மாதிரி சின்னதாக எழுதிக்குடுத்து கிஃப்ட்டு மாதிரி பேக் பண்ணி அப்படியே கொடுத்தேன் அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது அந்த அந்த ஒரு அனுபவம் வந்து நான் இன்றைக்குமே மறக்க மாட்டேன்